இப்போது விவசாயத்துக்கான நிறைய ஒரு சில ஹெல்ப் லைன்ஸ்லாம் வந்து இருக்குது அவங்க வந்து தற்கொலை அவங்களுடைய கஷ்டத்தை மாற்றுறதுக்கான ஹெல்ப் லைன்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ என்னன்னு சொல்லணுன்னா விவசாயத்துக்கு வந்து நிலத்த வச்சிகிட்டு லோன் தர்றாங்க இன்னொன்று வந்து எதாவது ஒரு இதுனா டக்குன்னு விவசாயக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சில ஹெல்ப் லைன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் வந்து இவங்களுக்குனு ஒரு ஆலோசனை ஒரு அந்த மையம் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை இதனால வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ என்னென்ன கஷ்டம் என்ன கஷ்டம் இருக்குனா டக்குன்னு ஒரு இப்போ என் நிலத்துல இது பிரச்சனை அப்படினா டக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது இல்லையா இப்போது இன்னைக்கி இது நைட் ஃபுல்லா பயிர்து வந்து மழை பெஞ்சி தண்ணியில அழுகி போய்டுச்சி அப்படினா அது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது இயற்கை சூழலால் நடக்கிறது அதை வந்து அடுத்த நாள் மீடியா வந்து மீடியா பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஏரியா கலக்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க என்ன எப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றப்போ இவங்களுக்கு விவசாயத்துக்கு அப்படின்ற ஒரு டக்குன்னு ஒரு ஆலோசனை மையம் வந்து தெரிஞ்சு இல்லை இது மூலியமாக வந்து இந்த மாதிரி இயற்கை மூலியமாக வந்து அவங்க நிறையா கஷ்டத்தை வந்து எதிர்கொள்ளுறாங்க